எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்துட்டு டென்னிஸ் தான் ஆனால் நான் வந்துட்டு இன்வால்வ் ஆனது வந்துட்டு பால் பேட் பேட்மிட்டன் தான் ஏன் அப்படின்னா நான் எனக்கு வந்துட்டு டென்னிஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஏன் பிடிச்சிதுன்லாம் தெரியல அது வந்து சைல்ட்ஹுட் டிசையர் ஸோ அதனால் நான் அதுதான் வெளையாண்டேன் வீட்டில் இருக்கறவங்க கூடயும் அதேதான் வெளையாண்டேன் அதனால ஸ்கூல் டீம்லியும் டென்னிஸில் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உணவு ஒரு பேட்டு கார்க்கு எல்லாமே வாங்கினேன் ஆனால் என்ன பண்ணுறது எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு டென்னிஸ் டீமில் வந்துட்டு மெம்பர்ஸ் ஈக்குவலாக கரெக்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பீடி மேம் வந்துட்டு என்ன பால் பேட்மிட்டனில் வந்துட்டு சேர சொல்லிவிட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஆனால் அதை போல் தான் இதுவும் இருக்கும்னு மேம் சொன்னதனால் நானும் சேர்ந்துட்டன் சின்னப்பிள்ளை தானே சேர்ந்துட்டன் ஆனால் அங்கே வந்துட்டு என்ன ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா கார்க்குன்னால் நம்ம ஃபோர்ஸாக அடிக்கணும் ஆனால் பால் ஃபோர்ஸாக அடித்தா அது எங்கேயோ போய்டும் ஆக்சுவல்லி ஸ்டார்டிங் அப்போது விளையாடும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா கார்க்கை வந்துட்டு ஃபோர்ஸாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியே பாலையும் ஃபேஸ் பண்ணேன் பால் பறந்து பறந்து போய்டுச்சு அப்போனென்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு செம்மையா என்னை திட்டி எடுத்துட்டாங்க அதனால அதிகமாக பிராக்டிஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தேன் எயித் நைன்த் டென்த்து லவந்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஸ்கூல் டீமில் இருந்தேன் பால் பே பேட்மிட்டனில் ஆனால் எப்போது மேட்ச் விளையாண்டேன் அப்படின்னா லெவந்த்து டுவெல்த்தில் தான் அப்போ தான் எனக்கு வந்து பிளேஸே கெடைச்சிது விளையாடுறதுக்கு அதுவரைக்கும் டீமில் இருந்தேன் ஜாலியாக ஓடி ஆடி விளையாண்டோம் நல்லாயிருந்துச்சி அதனால் எனக்கு இன்று வரைக்கும் எனக்கு ஃபேவரெய்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா டென்னிஸ் தாண்டி இப்போ பால் பேட்மிட்டன் ஆகிட்டு ஏன்னால் அஞ்சாறு வருஷமாக அதில் இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு அதனால எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்